இந்தியாவில் பல்வேறு பகுதிகளுக்கு இடையேயான கலாச்சார பரிமாற்றம் மற்றும் தகவல் பரிமாற்றத்தில் தமிழ்மொழி என்ன பங்கு வகிக்கின்றது அப்படினு கேக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது வந்து தமிழ்னால் இந்தியாவில் வந்து நிறையா மாநிலங்கள் இருக்குது ஆனால் அதில் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்களா அப்படினு கேட்டால் இல்லை தமிழ்நாட்டில தமிழ்நாட்டில வந்து காதுகுத்துகிற ஃபங்க்ஷன்னால் பத்திரிக்கை அடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு கிடா வெட்டி இது மாதிரி காது குத்துவோம் ஆனால் இந்த கேரளா இந்த மாதிரி சைட்லலாம் காது குத்துகிற வந்து ஒரு ஃபேஷனாக வச்சிருக்காங்க கடையில் போய் யாரையும் கூப்பிடாம சும்மா காது குத்திட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி தான் கேரளா சைடு இந்த மாதிரி சைடுலாம் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில சாரீ கட்டுறது வேட்டி கட்டுறதெலாம் இவங்க நம்ம கலாச்சாரத்தில் என்னலாம் இருக்கும் சேரிலாம் நல்லா கட்டி நல்லா நீட்டாக கட்டுவாங்க முந்தானியெலாம் முன்னாடி போட்டு கட்டுவாங்க ஆனால் கேரளாவில வந்து முந்தானை போடாமையும் கட்டுவாங்க அப்புறம் இடுப்பை மட்டும் சே இடுப்பில் மட்டும் சேரி சுத்திப்பாங்க அதுக்கு அப்பறம் மேலே வந்து துண்டு போட்டுப்பாங்க அப்படியே தான் இருக்குது கலாச்சாரம் வந்து அப்படியும் வேறுபட்டிருக்கும் இதில் வந்து தமிழோடய பங்கு என்ன தமிழ்மொழியோடய பங்கு என்னனு கேட்டால் நம்ம தமிழ்மொழி வந்து எல்லாம் இதையும் புரிஞ்சுக்க வைக்கிது எல்லாம் மொ எல்லாம் விஷயத்தையும் புரிஞ்சுக்க வைக்கிது நம்ம தமிழ்மொழியில் எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அதனால் தான் தமிழ்மொழி வந்து நல்லா யூஸ் ஆகுது பரிமாற்றத்துக்கு